ம் மகாபாரத கதையெல்லாம் வந்து தூய தமிழில்தான் பேசுவாங்க நடிப்பாங்க மகாபாரதம் கம்பன் இது கம்பன் சீ சீதையை கதை இராமர் சீதை கதை இதெல்லாம் வந்து சு தூய தமிழில்தான் படிப்பாங்க நா நாடகமாக நடிப்பாங்க அந்த தமிழ் வந்து எனக்கு அப்போ வந்து விளங்கலை அதை வந்து அடுத்தவங்க எங்கள் ஊரில் இருக்கிறவங்க படித்தவங்கக்கிட்ட நான் அதை தே கேட்டு தெரிஞ்சுட்டேன் இப்போ வந்து அதே மாதிரிதான் மகாபாரத கதையெல்லாம் பேசுகிற மாதிரி தூய தமிழில் இருக்கிறனால எனக்கு தெரியல